வேலையில்லா திண்டாட்டம்னாக்க அரசு இன்னும் நிறைய வேலையை திறமையானவர்களுக்கு ஒதுக்காமல் பணத்துக்காக ஒதுக்குறாங்கள் அப்படி இருக்கும்போது மாணவர்களுக்கு வந்து நிறைய பாதிக்கப்படறாங்க அதிகமாக நம்ம ஊர் சைடில் பார்த்திங்ன்னா டிகிரி படிக்கிறாங்க வெளிநாட்டில் போய் செட்டில் ஆனால் மட்டும் தான் வேலை இங்கே சொந்த ஊரில் வேலை பார்க்கணும்னு ஆசை எல்லாருக்குமே இருக்குது அதை இப்போ எங்கேயுமே நடக்கிறது இல்லை எல்லாருமே டிகிரி எல்லா டிகிரிக்கான வேலையும் இங்கே இருக்கணும் இல்லை பேங்களூர் ஒசூர் சென்னை இந்த மாதிரி தேடி போகிறதுனால அங்கே ஃபேமிலி செட்டில் பண்ணிக்க முடியும் அங்கே ஒரு நமக்கான வேலை இங்கே ஃபேமிலி எல்லாத்துக்கும் சம்பளம் வந்து பத்துறது இல்லை யாருக்கும் அதனால் நான் டிகிரி ஏண்டா படித்தோம் அப்படின்னுட்டு இப்போது காரை வேலக்கும் அதுக்கப்புறோம் நிறைய இரும்பு கடை அந்த மாதிரி நிறைய வேலைக்கி போயிடறாங்க அதுக்கு சரியான சம்பளம் கிடைக்காது படித்த படிப்புக்கான வேலையும் இல்லை அவ்வளோவா காசு செலவு பண்ணி படிக்கிறாங்க அதுக்கான சம்பளமும் அவங்களுக்கு போதுவது இல்லை அப்படி இருக்கும் போது அவங்க அவங்க ஊரில் அவங்க அவங்களுக்கு டிகிரி படித்தவங்களுக்கான அவுங்க திறமைய வெளிப்படுத்தறதுக்கு ஒரு கம்பெனியும் ஏதோ ஒன்று நடைமுறைபடுத்தினால் அவங்க அவங்க ஊர்லேயே வேலைக்கு போவாங்க இது மூலயமா நிறைய பணமும் யேர்ன் பண்ணலாம் சொந்த ஊரில் வேலை பார்க்குறோம் திருப்தியும் இருக்கும் படித்த படிப்புக்கான வேலைக்கி போகிறோம் அப்படின்றது இருக்கும் இது எப்படிலாம் அமைக்கலானால் டிகிரி ஒரு டிகிரி படித்திருக்கானா அவனுக்கு என்ன வேல்யூ அந்த கம்பெனியை பொருத்து டேலன்ட்டாக இருக்கிறவங்க ஐடி கம்பெனி பொருத்து சிப்காட் தொழில்நுட்பமோ ஏதாவது அவங்கவங்க டிஸ்டிக்டில் அவங்கவங்க தேவையான தொழிலை ஒதுக்கலாம் கவர்மெண்ட் வேலைகள்லேயே எக்ஸாம் எழுதும்போது இந்த பணம் கொடுத்து வேலை வாங்காமல் டைரக்டாக மார்க் எடுத்து வேலைக்கு போகணும் வேலைக்கு அனுப்பலாம் திறமையாக இருக்கிறவங்களுக்கு வேலைக்கி கொடுக்கலாம் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த நாடு முன்னேற்ற முடியும் அவர்களுக்கு அரசு என்ன செய்யலானாக்கா இதுதான் தொழிற்சாலைகள் அவங்களுக்கு தேவையானது இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு தொழிற்சாலை அமைச்சு வேலைக்கு போவாங்க கண்டினியூவாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை அமைச்சு கொடுத்து முன்னேறறதுக்கு என்ன தேவையோ அதை எல்லாம் செய்யணும்னு நான் ஆசைப்படறேன்